நம்ம வாழ்கையில நம்ம எல்லா பருவத்தையும் தாண்டி தான் வறோம் குழந்தை பருவம் இளமை பருவம் முதுமை பருவன்னு எல்லாத்தையும் கடந்து தான் வறோம் ஒரு ஒரு பருவத்திலயும் நம்ம ஒரு ஒரு விதமாக வாழ்கையை கொண்டு போய்ட்டு இருப்போம் ஆனால் எல்லாருமே திரும்பி போகணும் இந்த ஒரு வாழ்க்கையை திரும்பி வாழணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒரே பருவம் நம்ம குழந்தை பருவந்தான் அதேதான் எனக்கும் எனக்கு என்னோட குழந்தை பருவம் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அந்த பருவத்தில் தான் கஷ்டன்னா என்னன்னே தெரியாது ஆனால் நம்ம சொல்லுவோம் ஸ்கூல்ல ஹோமர்க் கொடுக்குறாங்க கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி கஷ்டப்படுகிறவங்க யாரும் கிடயாது அதை மாதிரில்லாம் சொல்லுவோம் ஆனால் எனக்கு அப்புடில்லாம் இல்லை இப்பவும் நான் போகணுன்னு நினைக்குற ஒரே பருவம் என்னோடய குழந்தை பருவம் தான் அப்போல்லாம் சின்ன சின்ன விஷியம் தான் நமக்கு கிடைக்கும் ஆனால் அதில் அவ்வளோ சந்தோஷம் இருக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா என்னோடய அம்மா சின்னதாக சாக்லேட் தான் வாங்கி கொடுப்பாங்க அப்புடில்லனா ஒரு பொம்மை வாங்கி கொடுப்பாங்க அந்த பொம்மையில் அவ்வளோ சந்தோசோம் இருக்கும் போய்ட்டு என் அண்ணன் கிட்ட என் ஃப்ரென்ஸ்கிட்டலாம் போய்ட்டு இங்கே பாத்திங்களா எனக்கு பொம்மை வாங்கி கொடுத்தாங்கள் இங்கே பாத்திங்களா எனக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்தாங்க சொல்லிட்டு நம்ம இந்த வாழ்கையை எஞ்ஜாய் பண்ணிட்டு இருப்போம் ஆனால் அந்த பருவத்தில் நமக்கு கோவம் குரோதம் விரோதம் துரோகம் அப்படின்னா நமக்கு என்னன்னே தெரியாது எந்த விதமான பகையும் இல்லாமல் ஒரு வாழ்கையை வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்போலாம் இவங்க நல்லவங்கள் இவங்க கெட்டவங்கள்னு பிரிச்சு பார்க்குற தன்மை தெரியாது நமக்கு எல்லாருமே நல்லவங்கள் எல்லாரிடத்தும் அன்பு காட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் பழகிட்டு இருந்தோம் கொழந்தைங்களாக இருக்கும் போது நம்ம அடைஞ்ச ஒரு சந்தோஷம் நம்மகிட்ட இருந்த ஒரு நிம்மதி காலம் போன போக்கில் அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுச்சு அப்போல்லாம் ஸ்கூல்ல சின்னதாக ஒரு பேடே ஐ மீன் நமக்கு ஒரு பேடே அப்படின்னா ஸ்கூல்ல டிரஸ்லாம் போட்டுட்டு எல்லாருக்கும் போய்ட்டு சாக்லேட் கொடுத்துட்டு அதிலல்லாம் ஒரு சந்தோஷோம் என் ஃப்ரெண்டுக்கு இன்னைக்கு பேடே நான் அவன் கூட தான் போய் சாக்லேட் கொடுப்பேன் அப்படின்னு ரெண்டு பேரையும் கூட இருக்குறவங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போய்டுவோம் அதேமாதிரி இப்போ தீவாளி பொங்கல்ன்னால் அதுவரைக்கும் யூனிஃபார்ம் போட்டு ஜாலியாக யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூல் லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம் ஆனால் அந்த ரெண்டு நாள் கிடைக்காதா கலர் டிரஸ் போட்டுட்டு எல்லாரும் இங்கே பார்த்தியா என் டிரஸ் நல்லா இருக்குதுன்னு சொல்லி ஏங்க மாட்டோம்மா அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தது நம்மளோட குழந்தை பருவம் நான் திரும்பி போகணும் அப்படின்னு ஆசை படுகிற வாழ்க்கை அந்த வாழ்க்கை தான்